நான் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஹெச்பி பென்சில் அந்த மாதிரியான பென்சில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்தோம்னா க்ரையான்ஸ் ஆயில் பேஸ்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரையான்ஸ் மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடியது தான் அதுவும் நான் வந்து அடிக்கடி பயன்படுத்துவேன் ட்ராயிங் மூலமா என்னோட டேலண்டை நான் இப்படி நான் எந்தளவு நான் டேலண்ட்டடாக இருக்கேன் அல்லது இன்ட்ரஸ்ட் மூலயுமா நான் வந்து என்னோட டேலண்டை வந்து நான் எவ்வளோ இருக்குதுனு நான் தெரிஞ்சுக்கிலாம் அப்புறம் இது எல்லாமே பக்கத்தில் எங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்க கடையில் தான் நான் வந்து எப்பவுமே வாங்குவேன் விலையும் பார்த்தோன்னா எல்லாமே மலிவான விலையில் தான் இருக்குது அதை பற்றி தான் எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல நான் பர்ஸ்னலாக கேம்லின் அந்த மாதிரியான அந்த மாதிரியான பென்சில்ஸ் வாங்குவேன் சில டைம்ஸ் ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணுறதா இருக்குது ஏன்னால் ஒரு சில இது வந்து இங்கே அவைலபிளாக இருக்காது ஒரு சில ப்ராடெக்ட்ஸு ஸோ அது வந்து நம்ம ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணுற மாதிரி வரும்